ஆப்போசிட் வீட்டில் சாந்தின்னு ஒரு அக்கா இருப்பாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் பர்ஸனலி தென் வந்து இங்கே மல்லிகான்னு சொல்லிவிட்டு அவங்க டியூசன் எடுத்தவங்க சின்ன வயசில் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க பிரேமான்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அவங்கலியும் எனக்கு ரொம்ப புடிக்கும் தென் வந்து இங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்களை வந்து நம்ம அவங்க அந்த பாட்டி பேர் வந்து முனியம்மா அதுக்கு அப்புறம் வந்து நாவம்மாள்னு ஒரு பாட்டி இவங்களாம் எனக்கு நெய்பர்ஹுட்டில் ரொம்ப பிடிச்ச பெர்சன்ஸ்